எனக்கு வந்து மறைக் மறக்க முடியாத ஒரு ஓவியம்னா இப்போ வந்து ராஜாவின் ஓவியம்னு சொல்லிவிட்டு ஒரு இது ஸோ அதில் வந்து அந்த ராஜா வந்து ஒரு பார்வையற்றவர் அந்த கதையில் ஸோ அவர் வந்து தன்னோட பார்வையற்ற குறை ஒரு ஒரு கண்ணை தெரியாது ஆக்சுவல்லி அவருக்கு ஸோ அந்த குற தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஓவியத்தை எனக்கு வரையணும் அப்படின்டு சொல்லிவிட்டு ஒரு ஓவியர்கிட்ட சொல்றார் ஸோ அந்த ஓவியர் வந்து அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு ஒரு வில்லையும் அம்பையும் ஒரு கண்ணை இப்படி மூடிக்கிட்டு அவர் குறி பார்க்கிற மாரி வரஞ்சார் ஸோ அதில் என்ன தெரியுது ராஜாக்கு அது பார்வை இல்லாத மாரியும் தெரியல ஏன்னா அவர் குறி பார்க்கிறனால ஒரு கண்ணை மூடிகிட்டு இருக்கார் அது இல்லாமல் அவரு ஒரு சைடு தெரியிறமாரி தான் அந்த ஓவியத்தையும் அவர் ட்ரா பண்ணிருக்கார் ஸோ அந்த ஓவியம் வந்து ரொம்ப அது அந்த பரு ஓவியருக்கும் வந்து பரிசு கிடச்சிது ராஜாவோட குறையும் அந்த அந்த ஓவியத்தில் தெரியல ஸோ இந்த ஒரு ஓவியம் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு ரொம்ப யோசிச்சு வரஞ்ச ஒரு ஓவியமாக இது வந்து இது பண்ணிருக்கு ஸோ அந்த கதை பேர் வந்து ராஜாவின் ஓவியம் இதோட இந்த கதையோட அம்சமே நிறைய ஓவியர்கள் வந்து அவரை வரைய முற்பட்டாங்க ஆனால் அவரோட கண்பார்வை அவருக்கு கண் இல்லாததுனால அந்த இடம் வந்த ஒரு லைன் மாரிதான் இருக்கும் பார்வையற்றவராக ஸோ அதனால் வந்து அவரை ஃபுல்ஃபில்லாக வரைய முடியல ராஜாவாலையும் அவரோட ஓவியத்தை அரண்மனையில் மாட்ட முடியல ஆனால் அவர்களுவோட முன்னோர்களுடைய ஓவியங்கள் நிறைய மாட்டிருக்காங்க பட் அவரால மாட்ட முல்ல ஸோ அதனால் வந்து இந்த ஓவியத்தை வந்து இவர் என்னோட குறை தெரியாமல் இந்த ஓவியத்தை வரைவங்களுக்கு நிறைய நான் பரிசு கொடுப்பேன் அப்பிடின்ற மாரி சொன்னனால அழகா அந்த ஒரு ஓவியர் வந்து வரைஞ்சி கொடுத்து அவருக்கு நிறைய தங்கக்காசுகளும் கொடுத்தாரு இது ஒரு கதை ஆனால் இந்த ஓவியம் ஒரு வகையில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது தாட்ஸ்ஸை நம்மளுக்கு சொல்லுது ஒருத்தரோட குறை தெரியக்கூடாது அந்த குறையை அது நிறையாக ஆக்கணும் ஸோ இந்த ஓவியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓவியம்